இப்போ இருக்கிறவங்க வந்து எப்படி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதாவது நம்ப விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணும்னு நினக்கிறாங்க அப்போது வந்து ரெண்டு பெட் ரூம்மு ஹாலு கிச்சன் அந்த பெட்ரூமோடு சேர்த்து டாய்லட் பாத் ரூம் அட்டாச்சோடு வேணும்னு சொல்லி நினக்கிறாங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட்காரர் வந்து சைட்டு வாங்கி சைட்டு வாங்கி போட்டோமோ அந்த ரியல் எஸ்டேட்காரரு வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அதே மாதிரி கட்டி தந்தடுறாங்க அதே மாதிரி நம்ம எப்படி கேட்கறமோ பெட் ரூம்மு கிச்சன் டாய்லட் பாத் ரூம் அட்டாச்சோடு கேட்டோம்னால் அந்த மாதிரியே கட்டி தந்தடுறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் வந்து வாடகை வந்து மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க வேலை வந்து அதே வந்து வேலைக்கு போறதுக்கு கல்விக்கு வந்து இப்போ நம்ப படிக்கிறக்காக போறோம்னால் கோயமுத்தூர் மெட்ராஸ் சென்னை மதுரை இந்த மாதிரி போவதா இருந்தாலும் வந்து நம்ப வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த வசதி வாய்ப்பு வந்து அங்கே நம்ப போய் தங்கி படிக்கிற இடத்துல இருக்காது ஒரே ரூமுக்குள்ளே வந்து கிச்சனும் இருக்குது பாத் ரூம் டாய்லட்டு எல்லாமே இருக்குது அந்த ரூம்க்கு ஆனால் வாடகை கேட்டிங்கன்னால் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லுவாங்க வாடகை அதிகமாயிருக்கு அது போக அட்வான்ஸ்ஸும் கொடுக்கோணும் ஆனால் நம் வீட்டில் இருக்கிற மாதிரி வசதி வாய்ப்பு வந்து நம்ப போய் படிக்கிற இடத்துல இருக்காது